ஹலோ ஹலோ ஹலோ ஆமாம்மா ஆ எங்கேம்மா போகிறீங்க ம் ம் ஆமாம் ம் ஆமாம் நீங்கள் போகிறத பற்றி இல்லை போகிறதுன்னா எத்தினி பேர் வர்றீங்க எவ்வளோ நேரம் ஆகும் எத்தினி நாள் ஆ ஒரே ட்ராவல்ஸ் மாதிரியம்மா ஆ ஆ ஒரே ஃபேமிலியா அமௌண்ட் எவ்வளோம்மா ஆ நாங்களே அரேஞ்ச் பண்ணிவிடுவோம் நாங்களே பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா ஆ ஆமாம் ஆ ஏசி பஸ்ஸுனா அதுக்கு அமௌண்ட் ஆ ஆமாம் அதுக்கும் அமௌண்ட் அதிகமாகும்மா ஆ அது வந்து எவ்வளோ ஆகும்னா கொறைஞ்சது ரெண்ட்ரை லட்சத்துக்கிட்டே வரும்மா

அட்வான்ஸுனா இப்போது நீங்கள் ரெண்ட்ரை லட்சத்துக்கு ஒரு அட்வான்ஸுனா ஒரு ஒரு லட்சம் கொடுத்தீங்கன்னா மீதி பேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லாக பேமெண்ட்டு பண்ணிக்கலாம்மா ஆமாம் உங்களுக்கு உங்க சொல்லுங்கம்மா ஆமாம் ம் ஆ இருப்பேன்மா ஆ அது அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம்மா ஒன்றும் ப்ரச்சனை இல்லைம்மா பண்ணிக்கலாம் ஆ உங்களுக்கு ரூம்பு ஆமாம் ஆமாம் புது வண்டி தான்ம்மா உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது வண்டி நல்லாயிருக்கும் ட்ராவல்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது அதுக்கேற்ற டிரைவருலாம் நாங்கள் போட்டு உங்களுக்கு பக்காவாக இட்டுன்னு வந்து உங்களை எப்படி இட்டுன்னு போகிறோமோ அது மாதிரி இட்டுன்னு வந்து அழகாக பிளேஸ் பண்ணி நல்லா இட்டுன்னு போய்ட்டு விடுவோம்மா ஆமாம் ஆ உங்களுக்கு ரூம்பு எல்லாம் ஆமாம் உங்களுக்கு வந்து சாப்பாடு கீப்பாடு அதெல்லாம் வேணுமுன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு ரூம்பு எல்லாம் எடுத்துட்டு தான்ம்மா ஆ ம் ம் ம் ஆமாம் ஆ அது அது அரேஞ்சமெண்ட் பண்ணிக்கலாம்மா அதெல்லாம் பண்ணிக்கலாம் இந்த அமௌண்ட்டில் பண்ணிக்கலாம் ஒன்றும்

ஆ ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கலாம் அது மாதிரி இருந்தால் கூட பண்ணலாம் அதுவும் பண்ணுவோம் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல ஏசி தான் புக் பண்ணும் ஆ ஓகேம்மா ஓகே ஓகே ஓகே ஓகே ஆ சரிம்மா ஆ சரிம்மா சரிம்மா ஓகேம்மா